நம்ம வீட்டில் வாசலில் கோலம் போடுறதுனால அதாவது என்னன்னா நம்ப நம்ம மனசில் உள்ள பாரங்கள் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும் அந்த காலையில் எந்திருச்சு கோலம் போட்டு அந்த கோலம் நான் அழகா போட்டுருக்கேனா புள்ளி எப்படி வச்சுருக்கேன் அது எப்படி வச்சுருக்கேன்னு நம்ம வந்து அதை பற்றி ஒரு பத்து நிமிஷமாவது நம்ம திங்க் பண்ணுவோம் அது அந்த கோலம் வந்து நம்ம போட்ட பிறகு அதை வந்து ரசிப்போம் நம்ம இவ்வளோ அழகா போட்டுருக்கோமா நம்ம இந்த கோலத்தை நல்லா போட்டமா அப்படின் அப்படிலாம் நம்ம அதை திங்க் பண்ணுவோம் அது வந்து நமக்கு வந்து ரொம்ப ஒரு வீட்டில் காலையில் எந்திருச்சு கோலம் போடுறது நம்ம மனசுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதேமாரி இந்த புனித நூல் அணிதல் அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு இந்த கோயிலுக்கு போகறோம் அங்கே ஒரு கயிறு கொடுக்குறாங்க அதை வாங்கி கையில் கட்டுறோம் அப்படினா அந்த அதாவது நமக்கு அது ஒரு பாதுகாப்பு நம்ம எங்கே போனாலும் நமக்கு வந்து எந்த ஒரு காற்று கருப்பு எதுவும் வந்து வராது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நம்ம அந்த நூல் கட்டுறோம் நம்ம அதிகமான கடவுள் மேலே அதிகமான ஒரு நம்பிக்கை வச்சுருக்கறதுனால நம்ம அந்த நூலு கட்டும்போது அது வந்து நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஒருத்தர் கோயிலுக்கு செல்லுறதும் நம்ம ஒரு நம்மளுடைய ஆன்ம திருப்தி கோயிலுக்கு போகறது கோயிலுக்கு போய் கடவுள்ட்ட ப்ரேயர் பண்ணம்போது நம்ம வந்து என்னன்னா அவங்கள்ட்ட நம்ம பே நம்ம வந்து நம்மளுடைய கொறைகளை வந்து நம்ம ஒரு மனுசர்கிட்ட சொல்லுறத விட நம்ம அதை கோயிலுக்கு போயி கடவுளை பார்த்து பேசும்போது நம்ம அவங்களோட பேசுகிறோம் அவங்களோட இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஒரு மனசு ஒரு ஆறுதலாக இருக்கும் நமக்கு எதை பற்றியும் சிந்திக்க தோணாது கோவிலுக்கு போகறது ரொம்ப நல்லது கோயிலுக்கு போய் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணுறது இந்துக்கள் எடுத்துக்கிட்டால் அவங்க கோயிலில் போய் பூஜை பண்ணப் போகறது அதெலாம் வந்து நம்மளுடைய ஒரு ஆன்ம திருப்திக்காக நம்ம போகறோம்